நான் வந்து விவசாயத்துக்காக லோன் வாங்குங்க மூணு லட்சரூவா வாங்கி போர் போட்டோம்ங்க அப்புறோம் அதுக்கு வட்டியே கட்ட முடியிறதில்லை நாங்க பக்கத்தில் வேலைக்கு போய் தான் அதுக்கு பணம் கட்டிக்கிட்டுக்குறோம்ங்க ஏதோ கொஞ்சம் வட்டி கொஞ்சம் குரச்சாங்கன்னா பரவால்லிங்க அப்புறோம் இந்த மாதம் இல்லை அடுத்த மாதம் வாங்கணுன்னா ஒத்துக்க மாட்டேன்ங்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் குறச்சீங்கன்னா எங்களுக்கு நல்லதாக இருக்கு நீங்கள் வந்து இத ஒரு உதவிய எங்களுக்கு செய்யனும்